நான் வந்து சின்ன வயசில் எரிநட்சத்திரத்தை நான் பார்த்துருக்கேன் ஆனால் வந்து எரிகல் பொழிவுங்கிறது நான் பார்த்தது கிடையாது எரிநட்சத்திரங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு நட்சத்திரம் போயிட்டே இருக்கும் அது விழற வர மாதிரி இருக்கும் அதை வந்து எரிநட்சத்திரம்னு சொல்லுவாங்க அதை பார்க்கக்கூடாதுனு சொல்லுவாங்க பாட்டி எல்லாம் எனக்கு சொல் பாட்டி பெரியம்மா எல்லோருமே சொல்லியிருக்காங்க அது பார்க்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் அந்த அப் அது என்ன காரணம்னு கேட்டாங்கன்னால்

எரிநட்சத்திரத்தை பார்த்தா நம்ம மறந்து போயிடும் படிப்பில் ம ஞாபகம் வராது அப்படின்னு தான் நான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் அதுக்கு ஏதாவது கோரிக்கை வச்சுருக்கணுமானுங்கிறது எனக்கு அந்தளவுக்கு யாரும் எனக்கு சொல்லலை ஏதாவது கோரிக்கை வைக்கணுங்கறத யாரும் சொல்லலை ஆனால் எரிகல் பொழிவை வந்து நான் பார்த்தது கிடையாது இது எல்லோருமே இதைத்தான் சொல்லியிருக்காங்க எரிகல் நட்சத்திரம் எரிநட்சத்திரங்கிறது அது எரிஞ்சுகிட்டு போய் அப்படியே விழுவுற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி அதை போ பார்க்கறப்ப அதை போவதை பார்க்கக்கூடாதுன்பாங்க ஆனால் இருந்தாலும் என்ன பண்ணுறது பார்த்துட்டோம் ஒன்றும் பண்ணமுடியாது ஆனால் ஏதாவது கோரிக்கை வச்சு நாங்கள் இன்னும் அந்த இதை வந்து நான் இன்னும் கேள்விப்பட்டது கிடையல அதனால் எனக்கு அந்த அளவுக்கு டீட்டெயில்ஸும் தெர்லை எரிகல் பொழிவு எப்படி இருக்குங்கிறது நான் இன்னும் பார்த்தது இல்லை அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெர்லை எரிநட்சத்திரம் அப்பப்போ நான் பார்ப்பேன் நான் ஈவினிங் டைமில் வந் நைட் டைமில் வந்து பார்த்திங்கன்னா சும்மா மேல் மொட்டை மாடியில் படுத்துகிட்டுருப்பேன் அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்த்துட்டுருப்போம் நட்சத்திரத்தை பார்த்துட்டுருக்கப்போ ஒரு நமக்கு வெளிச்சம் இருக்கிறது கூட தெரியாது நம்ம அந்த இதில் மூழ்கிடுவோம் அந்த என்ன நம்ம சின்ன இதில் போன மாதிரி ஒரு ஃபீலிங் ஆயிடும்னு வச்சுங்கோங்களேன் சின்ன பிள்ளையாக இருக்கிறப்ப போன மாதிரி ஒரு ஃபீலிங் ஆயிடும் அப்போ என்ன நட்ச எப்படி நட்சத்திரம் இருக்குதுன்னு பார்க்கறப்ப அப்போ தான் பார்த்திங்கன்னா ஒன்று குடு குடுன்னு போய் உழுவும் அப்ப ஐய்யய்யோ நம்ம ஏதோ மறந்துடுமோ இப்போ இப்போ நம்ம வேலைக்கு போகிறோம் இருந்தாலும் அப்போ வந்து சின்ன வயசாக இருக்கிறப்ப நமக்கு எப்படி இருக்குன்னால் ஏதா மறந்துடுவோம் அப்படிங்கிற மாதிரி தோணும் இப்போ வந்து ஐயோ நம்ம ஆஃபிஸில் எதாவது மறந்துடுவோமோ அப்படிங்கிற மாதிரி நினைக்க தோணும் ஆனால் கோரிக்கை வைக்கணுங்கிறது எனக்கு இது வரைக்கும் நான் வந்து யாரும் எனக்கு சொல்லலை அதனாலே அதை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியல எரிகல் பொழிவுங்கறது நான் இன்னும் பார்த்தது இல்லை அதை பற்றி எனக்கும் விரிவான விளக்கம் வந்து எனக்கு தெரியல